சார் இந்தமாதிரி நான் வந்து நர்மதா பேசுகிறேன் சார் நான் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேப் புக் பண்ணியிருந்தேன் ஆனால் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்யிருக்கேன் எதுக்காக அப்படின்னா காரைக்குடி டு மதுரை போறதுக்காக உங்கள்கிட்ட புக் பண்ணியிருந்தேன் ஆனால் நான் கிட்டத்திட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸாக வெயிட் பண்ணிக்கிட்யிருக்கேன் நீங்கள் இன்னும் வரலை ஏன் லேட்டாவுதுங்கிறதையும் நீங்கள் சொல்லலை எதுவுமே சொல்லாம இருக்கிங்க நாங்களா கேட்டால்தான் இன்ஃபார்ம் பண்ணுவிங்களா ஜஸ்ட்டு உங்களுக்கு லேட்டாயிருச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முன்னாடியே சொன்னிங்கன்னா நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இல்லாட்டி நெக்ஸ்ட் கேபை பார்க்க ஆரம்மிச்சிருவோம்ல சார் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் வந்து வெயிட் பண்ண மாட்டோம்ல கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸாக வெயிட் பண்ணிக்கிட்யிருக்கேன் நான் பஸ்ஸில் போயிருந்தாக்கூட இந்தநேரம் பாதி தூரம் போயிருப்பேன் போல் ஏன் எதனால நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸுக்கும் முன்னாடியே வந்து புக் பண்ணிவிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து இன்னும் வந்து வரலை அது நீங்கள் ஏன் வல்ல இந்தமாதிரி உங்களுக்கு எதாச்சும் டிராஃபிக் இஸ்ஸுஸ் அந்தமாதிரி எதாச்சும் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் பரவாயில்லை எதுவும் மென்ஷன் பண்ணல நீங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்யிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ வந்து எனக்கு வந்து இந்தமாதிரி த்ரியோ கிளாக் மீட்டிங் இப்போவே இவ்வளோ டையமாயிருச்சு நான் எப்படி போகறது சார் கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் வர முடியுமா இல்லை நான் வேறு கேப் எதுவும் புக் பண்ணிக்கவா ஆல்ரெடி இட்ஸ் டூ லேட்